ஸோ நான் படிக்கிறது வந்து எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து செகண்ட் இயர் படித்துட்டு இருக்கேன் அந்தக் காலேஜ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்கில் கொல்லுமாங்குடின்ற இடத்துல இருக்குது என் முதலியே அந்த முதல் காலேஜ் பற்றி நான் சொல்லிடுறேன் என் காலேஜ் வந்து நல்ல பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும் கண்டிப்பாக என் காலேஜில் வந்து டிஇசி டிஇசிஇ டிஇசிஇ டிசிஎஸ்சி டிட்ரிபிள்இ மெக்கானிக்கல் அப்புறம் புதுசாக வந்து புதுசாக வந்து டிஎம்எல்டி டி அக்ரி இதுமாதிரி நிறையா டிபார்மெண்ட் கொண்ட் கொண்டு வந்திருக்காங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எங்கள் காலேஜ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து வந்து நல்லா டீச் பண்றவங்கனா ஹன்ரெட் ப்ரசென்ட் ஃபுல் ட்ரெயினிங்கோடு வர்றவங்கதான் இருக்கிறாங்கதான் அப்போ இப்போ என் படிப்பு சொல்கிறன் என் படிப்புக்கு வந்து இப்போது இந்த எந்த காலத்துலேயுமே வந்து ஸ்கோப் நல்ல ஸ்கோப் இருக்குது நான் எதைப் பற்றி படிக்கிறது பார்த்திங்கனா டிவி ஃபோன் அந்த ரிமோட்டு அதலாம் இருக்கிற மதர்போர்ட்ஸ் சம்மந்தமாக நான் படிக்கிறேன் அதாவது இப்போ வந்து புரோகிராமிங்காக நாங்கள் படிக்கிறோம் ட்ரிபிள்இ வந்து இந்த எலெக்ட்ரானிக்ஸ் தான் உயிர் கொடுக்குங்கிறாங்க அப்படினா அதை நாங்கள் புரோக்கிராமிங் பண்றதே நாங்கள் தான் எங்களுக்கு அடுத்துதான் ட்ரிபிள்இயே சொல்லப் போனால் ட்ரிபிள்இக்கும் இங்கே வேல்யூ இருக்குது எங்கள் இதுக்கும் வேல்யூ இருக்குது எங்கள் காலேஜிலே பிளேஸ்மெண்ட்லாம் இருக்குது படிப்ப முடிச்சோடனே நீங்கள் கையில் வந்து ஒரு பிளேஸ்மென்டோடு நீங்கள் போகலாம்